ஆமாம்மா இன்றைக்கு ரொம்ப லேட் ட்ரெயின் வேர்க்க வேறு செய்யுது உட்காரவே முடிலை ட்ரெயின் எப்போ எடுப்பான்னும் தெரியல நான் வந்து திருநெல்வேலி போகிறேன்மா நீங்கள் எங்கே போகிறீங்க சரி சரிங்கமா இன்றைக்கு ஏன் லேட்டுனே தெரில நிறையா கிராஸிங்கில் வேறு ட்ரெயின் நிற்கிது என்னனே தெரில அதுவும் இல்லாமல் திண்டுக்கல் ஸ்டேஷனில் வேறு நாற்பது நிமிடம் போட்டானா முடிஞ்சுடுச்சு இப்போ என்ன டைம் மணி ஐந்து ஆறு மணிக்கெலாம் போக வேண்டிய ட்ரெயின் இன்றைக்கு ஏழு மணிக்கு தான் நம்ம போவோம் போலிருக்கு ஆமாங்கமா ஆமாம்மா ட்ரெயின் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்னல் கூட போட மாட்டேங்கிறான் ஆமாம்மா மழை வருது நான் எப்படி வீட்டுக்கு திருநெல்வேலியில் இறங்கி அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் எங்கள் வீட்டுக்கு வேறு போகணும்மா பஸ் வேறு இருக்குமானு தெரில நான் வந்து அம்பாசமுத்துரம்மா ஆ ஆ சரி சரிங்கமா பார்ப்போம் எப்போது ட்ரெயின் எடுக்கறாங்கனு சீக்கிரமா போனால் சீக்கிரமா வீட்டுக்கு போவேன் லேட் ஆச்சுன்னால் அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் மழையில் போகறதுக்கு பாக்கலாம்மா ம் உங்க ஆமாம்மா நீங்கள் எங்கே போகணும் உங்கள் வீடு எங்கே இருக்குது சரி சரிங்கமா இதோ சிக்னல் போடுகிற மாதிரி இருக்குது போட்டால் எடுத்துடுவான் ட்ரெயினை வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம்மா காற்று வேறு வர மாட்டேங்குது ரொம்ப இதுவாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு உட்காரவே முடியல இது மாதிரி எப்போத்திலருந்து எங்கே இருந்து மா எங்கே இருந்து ஏறினீங்க நீங்கள் சரி சரிங்கமா பார்ப்போம்மா ட்ரெயின் எடுக்கிறாங்களா என்ன பண்றாங்கனு நானாம்மா நான் ஸ்டாஃப் நர்ஸ்சாக ஒர்க் பண்ணுறேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போய்விட்டு வந்தேன்மா சரி சரிங்கமா நீங்கள் என்ன வேலையாக போய்விட்டு வரீங்க சரி சரிங்க சரி சரிங்கமா பார்த்துக்கலாம்மா போய்டலாம் போய்டலாம் பத்திரமா சீக்கிரமா சிக்னல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம்மா ம் ம்